யார் ஆ வாங்க வாங்க வாங்க உள்ளே வாங்க உள்ளே வாங்க ஆ வாங்க வாங்க வாங்க ஆமாம் பு ஆமாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வர சொன்னேன் இப்போ வந்துருக்கீங்க நீங்கள் வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் தான் பெயிண்ட் பண்ணி எல்லாமே கொடுத்துருந்தீங்க இப்போ வந்து ரிசெண்டாக மறுபடியும் பையனுக்கு வந்து மேரேஜ் வச்சுருக்கோம் அதனால இப்போ மறுபடியும் பெயிண்ட்டிங் எல்லாத்தையும் டிசைன் எல்லாத்தையும் மாற்றுவோம் அப்படின்னு நினச்சிட்டுருக்கோம் ம் ஆ காமிங்க நியூ மாடலு ட்ரெண்ட்டிங்கா இப்போ உள்ள கலர் மாரி அந்த மாரி இருந்தால் ஆ அமௌன்ட்லாம் எவ்வளோ ஆகும் எல்லாமே டோட்டலாக ஆ ஓகே ஓகே ஓகே ஓகே கரெக்டாக செய்வீங்கல்ல இப்போ உள்ள மாடலா வாட்டர் ப்ரூஃப் இருக்குற மாரி ம் சரி சரி சரி சரி ம் அது எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு அது பத்து வருஷம் ஆனனால கொஞ்சம் பெயிண்ட்டிங்லாம் இதாயிடுச்சா அதனால் மறுடியும் கொஞ்சம் பெயிண்ட்டிங்லாம் மாற்றுனோம்னா கரெக்டாக மேரேஜ்க்கு இதாக்கிடும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் அதனால் கொஞ்சம் நல்ல பெயிண்ட் கலராக வாட்டர் ப்ரூஃப் இருக்குற மாரி இப்போ உள்ளதுமாரி பண்ணிக் கொடுத்துடுங்க இப்போ இதுக்கு முன்னாடி ரெண்டு மாடல் காமிச்சீங்கல்ல அந்த மாடலில் ஒன்று பார்த்துறீங்களா அந்த இதில் அந்த பிங்க் கலர் அந்த இது கொஞ்சம் க்ராண்டாக இருந்த மாரி கொஞ்ச நல்லா இருந்துச்சு அந்த மாடல்லயே நீங்கள் பண்ணிடலாம் அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்துச்சு இதுகளோட அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்துச்சு கொஞ்சம் அமௌன்ட் குறச்சி சொல்லுங்கள் அவ்வளோ தானே பார்த்து பண்ணுங்கள்

சரி சரி கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடுங்க எல்லா மேரேஜ்க்கு வந்து இன்னொரு ஒரு மாசம் தான் இருக்கு அதுக்குள்ளே நல்ல டிசைன்னா எல்லாம் போட்டு பார்த்து பண்ணிவிடுங்க ம் சரி ஓகே